கால்நடை வளர்ப்பில் வந்து என்னன்ன சவால்கள் இருக்குன்னால் ஃபஸ்ட் வந்து இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் அதுக்கு அப்புறம் தண்ணி சுத்தமாக கொடுக்கணும் இடம் தூய்மையாக இல்லைனா கால்நடைகளுக்கு வந்து நோய் வரதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து இடத்த வந்து மொதலில் வந்து தூய்மையாக வச்சுக்கணும் இதை இந்த இதல்லாம் எப்படி சமாளிப்பதுன்னால் இடத்த வந்து தூய்மையாக வச்சுக்கிட்டால் நோய் வராது அப்படியே நோய் வந்தாலும் நம்ம வந்து அதுக்கு முதல்கட்ட நடவடிக்கையாக மருத்துவரை கூப்பிடணும் அப்புறம் மாத்திரைகள் கொடுக்கணும் கால்நடைகளுக்கு அதற்கு ஏற்ற மாத்திரைகளை கொடுக்கணும் இடம் தூய்மையாக இருந்தாலே எந்த வித பிரச்சனையும் கால்நடைகளுக்கு வராது சில நேரத்தில் வந்து நம்ம வந்து கால்நடைகளை வந்து பராமரிக்காமல் விட்டுட்டோம்ன்னா அதுக்கு நோய் ஏற்பட்டு மோசமான அழிவெலாம் ஏற்படும் எல்லா கால்நடைகளும் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து என்னன்னால் சரியான உணவு கொடுக்கணும் அந்த கால்நடைகளுக்கு ஏற்ற உணவு கொடுக்கணும் தேவையான உணவு கொடுக்கணும் அதே சமயம் கரெக்ட்டான டைம் நேரத்தில் உணவு கொடுக்கணும் அதுக்கு அடுத்து சரியான தண்ணி சரியான தண்ணி கொடுக்கணும் கால்நடைகளுக்கு தேவையான நேரத்தில் தண்ணி கொடுக்கணும் தேவையான நான் வெளியூர் செல்லும் போது கால்நடைகளை வந்து யார் பார்த்துப்பான்னா அதுக்குன்னு ஒரே ஆளை வந்து வேலைக்கு வச்சுக்கணும் பராமரிக்கறதுக்குன்னு ஒரு ஆளு சம்பளம் கொடுத்து பொதுவாக கால்நடை வச்சுக்கிறவங்க வந்து வெளியூருக்கு போக முடியாது அப்படியே போயே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் ஒரு ஆளை வேலைக்கு வச்சுட்டு அந்த ஆளை அவரை வந்து சரியான உணவு தண்ணி இடத்த சுத்தம் பண்ணுறது எல்லா வேலையும் பாக்க பார்க்கறதுக்கு ஒரு ஆளை வைக்கணும் எனக்கு வந்து விலங்குகள் தொடர்பாக ஏதாவது மோசமான சம்பவம் நடந்துருக்கா நடந்துருக்குனால் நடத்துருக்குது சில சமயம் வந்து நான் வந்து கால்நடைகளை வந்து பராமரிக்காமல் விட்டுவிட்டேன் சரியான உணவு இல்லாமல் அதோடய கழிவுகளை சுத்தம் பண்ணாமல் விடவும் அதுக்கு வந்து நோய் ஏற்பட்டுடுச்சு நோய் ஏற்பட்ட உடனே பெரிய எல்லாமே எல்லா கால்நடைகளும் பலியாகிருச்சி உயிர் பலியாகிருச்சி அதனால் நம்ம எல்லா கால்நடைகளையும் கரெக்ட்டாக பராமரிச்சுக்கிட்டு நல்லா பராமரிக்கணும்